டூர் வர பேசஞ்சரிடம் பழகுகிறது எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்கக்கூட நெருங்குகிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆனால் இருந்தாலும் அவங்கக்கூட பேசி பழகுறதில் அவங்களுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்டேர்ந்து அவங்க எங்கங்கே போனாங்களோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் பிடிக்கும் அவங்க அவங்க எங்கங்கே போனாங்களோ அந்த தகவல்கள் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அந்த இடம்லாம் எப்படி இருக்கும் அப்படினு ஏன்னால் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோம்னா அந்த இடத்த பற்றி நம்ம ஏற்கனவே கேட்டு தெரிஞ்சிக்கிட்டால் அது நல்லதுதான் அது மூலமாக நம்பளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் ஏன்னால் அந்த இடத்துக்கு திடீர்னு போனோமுன்னால் எதுவுமே தெரியாமல் இருக்காதில்ல அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவாசி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துக்கு போனோமுன்னால் கொஞ்சம் எல்லா தெரிஞ்சாப்போல் இருக்கும் அதனால் அந்த அவங்க கூட பேசுறது கொஞ்சம் பிடிக்கும்